என்னோடய நேம் வந்து பிரியதர்ஷினி இப்போ என்னைப் பற்றி சொல்லணும்னால் நான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ம நான் பிறந்தது வந்து பாண்டிச்சேரியில பிறந்தேன் ஆனால் என்னோடய சொந்த ஊர் வந்து மானுடை நான் வளர்ந்தது எல்லாமே ஊர் சைட் தான் அதுக்கப்பறம் கொஞ்ச நாள் அதே ஸ்கூல் டேஸ் அதுக்கப்பறம் எனக்குப் பிடிச்சமாதிரி டுவெல்த்ல ஓரளவு கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுத்தோனே எனக்கு வந்து நான் சென்னையில்தான் இருக்கணும் எனக்கு வந்து சென்னை வந்து பிடிக்கும் ஏன்னு தெரியலை என்னோட பேவரேட் ஏரியா சோ அதனால் நான் அங்கே இருக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதேமாதிரி எனக்கு வந்து சென்னையிலே வந்து சீட் கிடச்சுது நான் காலேஜ் அங்கே போய்ட்டு சேர்ந்தேன் அப்புறம் த்ரீ இயர்ஸ் போச்சு அதுக்கப்புறம் நான் யூஜி அங்க கம்ப்ளீட் பண்ணேன் அப்புறம் பிஎட்டும் ட்ரை பண்ணேன் எனக்கு அங்கே வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் இங்கே நான் ஊர் பக்கமே வந்து பிஎட் பண்ணேன் ஆனால் என்னோடய யூஜி செட்டை விட என்னோடய பிஎட் செட்ல வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக இருந்தேன் எனக்கு அமைஞ்ச ஃபிரண்ட்ஸும் சரி என்னோடய செட்டுமே சரி ரொம்ப ஜாலியாக இருந்திச்சு ஏ என்னோடய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க எனக்கு வந்து வெளியில மோஸ்ட்லி அவுட்டிங் போகணும் ஃபிரண்ட்ஸோட என்ஜாய் பண்ணனும் டான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ரொம்ப ஏ என்னோடய ஃபிரண்ட்ஸ் அப்படினா அவங்களுக்கு ஒரு செலவு பண்றதுக்கோ எதிலயுமே வந்து நாங்கள் எதுவும் இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டுக்கொடுத்துக்க மாட்டோம் எல்லாமே வந்து ஒத்துமையாகதான் செய்வோம் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருந்தது பிஎட்ல அதுக்கப்பறம் பிஎட் முடிச்சிட்டு சரி ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு ஒர்க்குக்காக போனேன் ஒரு ஸ்கூல்ல பிஎட் முடிச்சேன் அந்த அடுத்த மன்த்தே கொடுத்தேன் உடனே வந்து எடுத்துக்கிட்டாங்க என்னை நான் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து லீவு சப்ஸ்டியூட்டாக ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்திச்சு அப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு பழகிடுச்சு எனக்கு அது எனக்கு பிடிச்சமாதிரி சாரி கட்டிட்டு போவேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் ஒரு ஒரு டைம்லயும் கஷ்டமாக இருக்கே அப்படினு யோசிக்காமல் சரி நமக்கு பிடிச்ச ஒர்க்கா ஆச்சு டீச்சர் ஒர்க் அப்படினு சொல்லிட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு செவன் மன்த்ஸ் சிக்ஸ் மன்த்ஸ் போயிடுச்சு அப்புறம் மேரேஜ் ஃபேமிலி சுட்சுவேஷன்னால மேரேஜ் பண்ணிட்டேன் அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் கிரிட்டிக்கல்லாக இருந்தமாதிரிதான் இருந்திச்சு அதுதான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சீக்கிரம் பழகிருவோம் அது வந்து எனக்கு டக்குன்னு பழகிடுச்சி அதுக்கப்புறம் என் லைஃப் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சி எனக்குனு என் ஃப்யூச்சர்ல எனக்குனு ஒரு பையன் வந்தான் அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பையன் பையன் ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தான் அவனும் நல்லா ஏன் அவன் பிறந்து கொஞ்சம் ரொம்ப ஹேப்பியாக இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே போச்சு லைஃப் அவ்வளோ தான்